ஆ ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேறு தேவைப்படுத்துங்க ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் வேணாங்களா சரி ரைட்டுங்க ஆ என்ன காய்ங்க ஆ இருக்குது எல்லா காயும் இருக்குது தர்பூசணிக்காய் இருக்குது சா சக்கரை பூசணிக்காய் இருக்குது தக்கா ஆ அது வந்து பீஸ் கணக்காகவும் இருக்குது ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ வருங்க ரெண்டு ஒரு கிலோ வந்து அறுபதுருவா எழுபதுருவா வருங்க ஆ ரெண்டு கிலோ வந்துச்சுன்னா அது நூற்றி இருபதுருவா பக்கம் ஒரு காய் வருங்க நீங்கள் சைஸ்ஸை பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை பீஸ்ஸாக வேணாலுமே வாங்கிலாங்க ஒரு பீஸ் வந்து இ இருபதுருவா அந்த ரேஞ்ச் வரும் ஆ தக்காளி இருக்குது ஆ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் கம்மியாகதான் இருக்குது ஒரு கிலோ இப் பத்துருபா அந்த ரேஞ்ச் தான் போகுது ஒரு நல்ல பழமா வாங்கிக்கிறதுனால் இருபதுருவா அந்த ரேட்னா நல்ல பழம் இருக்கும் இல்லைங்க நா நாட்டு நாட் நாட்டு தக்காளி தாங்க நாட்டு தக்காளி தான் நம்மக்கிட்ட ஹைப்ரேட் இல்லை அப்புறம் முருங்கக்காய் இருக்குது முருங்கைக்காயும் பார்த்தீங்கன்னா அது காய் கணக்கு தான் ஒரு காய் வந்து அஞ்சுருபா பத்துருபா அந்த மாதிரி இருக்குது பெரிய காயாக இருந்தால் பத்துருபா சின்ன காயாக இருந்தால் ஒரு அஞ்சுருபா அந்த ரேஞ்ச்ல இருக்குது அப்புறம் வேறு காய் என்னாச்சும் வாழைக்கா இருக்குதுங்க இல்லைங்க அதுக்கு ஆள் இல்லை நாங்கள் ஒருத்தர் தான் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா சரி அதுக்கு என்னாச்சும் ஏற்பாடு பண்ணுறதுனா சொல்லுங்க பண்ணலாம் இல்லை நிறையா நிறையா வாங்குகிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா ஆ சரி அப்படின்னா

ஆ சரிங்க இன்னும் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க ஆ சரிங்க

சரிங்க முள்ளங்கி இருக்குதுங்க முள்ளங்கி இருக்குது கேரட் இருக்குது பீட்ரூட் இருக்குது சேனைக்கெழங்கு இருக்குது ஆ நாட்டுக்காய் சேனக்கிழங்கு இருக்குது உருளை உருளைக்கெழங்கு இருக்குது சரிங்க சரிங்க சரிங்க அந்த மூ இது சரிங்க சரி ரைட்டுங்க வேறு ஏதாவது வேறு ஏதாவது வேணுங்களா இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை புதி

சரிங்க சரிங்க ஆ ரைட் ஓகே ஆ ஆ ஓகே தேங்க்ஸ் ம்